நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே முதலில் அரிசியை ஒரு பாத்திரத்தில் ஒ கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அரிசியை தூரமாக வச்சுடுவேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மசாலா கூட்டுக் குழம்பு வைக்கிறதா இருந்தால் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சுத்தமாக சுத்தமாக சுத்தம் பண்ணிட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி தனியாக கழுவி வச்சுட்டு மிளகா கொத்தமல்லி கருவேப்பில்ல இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெய் விட்டு பாண்டுல்லவெங் வெங்காயம் பூண்டு வதக்கி எடுத்துட்டு பூண்டு கொத்தமல்லி மிளகா இதெல்லாம் போட்டு தனியாக ஃபஸ்ட்டு வந்து வதக்கி தூர எடுத்து வச்சுடுவேன் அதுக்கப்புறமா தக்காளி வதக்கி அதையும் தூர வச்சுடுவேன் ரெண்டும் ஆறதுக்குள்ள சாதம் வச்சுடுவேன் ஃபஸ்ட்டு சாதம் வரதுக்குள்ள இது ஆறிடும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கூட்டு வந்து ஆறிடும் அதுக்கப்புறமா அது ஆறதுக்கு அப்புறம் மிக்ஸியில் போட்டு எடுத்து கூட்டு ரெடியானவொன்னே காய் வெட்டி வச்சுருப்பேன் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில்லாம் போட்டு அது தாளித்து காய வந்து நல்லா எண்ணெய் விட்டு வதக்குவேன் எண்ணெயெலாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சோம் போட்டு அதுவும் வதங்குனதுக்கு அப்பறம் கொட்டை போடுவேன் கொட்டயை கொஞ்சோம் போட்டு கொட்டையும் வதங்குனதுக்கு அதுலேயே கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறம் அந்த நான் ஆட்டி வச்சுருக்குற மசாலா மசாலாவை எடுத்து இந்த காய்களில் ஊற்றுனோம்னா அது ஒரு ஆஃப்னவர் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தழையை கொஞ்சோம் தூவி மூடி வச்சு இறக்கி வச்சுடுவேன் அது செம டேஸ்ட்டாக இருக்கும்